நான் போன மாதம் ஆன்லைனில் ஹிமாலயா ஃபேஸ் க்ரீம்னு ஒன்று வாங்கியிருந்தேன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது ப்ளஸ் என்னென்னா ஃபேஸ் ரொம்ப ஷைனிங்காக பிம்ப்பிள் ரெட்யூஸ் பண்ணுச்சு ஃப்லேஸ்ஸே ஃபேஸே க்ளோவ் ஆனது மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸு கன்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது